ஹலோ ஹலோ ஆ சொல்லுங்கள் ஆ சொல்லுங்கள் சூப்பர் மார்க்லிருந்து நீங்கள் சூப்பர் மார்க்கெட்லிருந்தா பேசுறீங்க ஆ அந்த மாதிரி எதுவும் ஆஃபர் ஆஃபருன்னு போட்டுருக்கீங்களா ஆ

ஆ நீங்கள் வந்து எப்படி வீட்டுக்கே வந்து கொடுத்துட்டு போயிருவீங்களா நீங்கள் வ அங்கே வந்து நாங்கள் வந்து வாங்கணுமா ஆ சரிங்க ஆ நான் எப்படி ஆ நீங்கள் ம நாங்கள் மொத்தமாக வாங்கணும்னால் எது ரேட்டு எதுவும் குறைச்சு எதுவும் அனுசரிச்சு எதுவும் ஒரு ரேட்டு குறைச்சு எதுவும் தருவீங்களா குறைச்சு கொடுப்பீங்களா ஆ சரி ஆ ஆ இப்போ நாங்கள் வந்து ஊருக்குள்ளே வந்து நாங்கள் வந்து இப்போ கடை வைக்கலாம்ட்டுருக்கோம் இப்போ கடை வந்து வைக்கலாம்ட்டிருக்கோம் இந்த மாதிரி நாங்கள் மொத்தமாக வந்து ஜாமான் எடுத்தோம்னால் நீங்கள் வந்து குறைச்சு வந்து இது பண்ணி கொடுப்பீங்களா ஆ குறைச்ச கொடுப்ப ஏதோ அனுசரித்து இப்போ கடை நாங்கள் ஊருக்குள்ளே வைக்கப் போகிறோம் இப்போ ஒரு ரெண்டு மூணு நாள் வச்சுருவோம் கடை ஆ சரிங்க ஆ பார்த்து இது பண்ணி நாங்கள் அனுசரித்து நாங்கள் இது பண்ணி நாங்கள் வர்றோம் நீங்கள் வந்து போட்டு கொடுங்க ஆ ஆ சரிங்க இப்போ இது வந்து எப்படி ஒரு வியாவாரம் வாங்கயில் இப்பபோ இது வ நாங்கள் வந்து பத்தஞ்சு இது பண்ணி லாபத்துக்கு பார்த்து அனுசரிச்சு நாங்கள் வந்து இது பண்ணி விற்போம் ஆ ஆமாம் கொஞ்சம் பார்த்து அனுசரித்துட்டு ஆ நாங்கள் வியாவாரம் பண்றதுக்கு வாங்கும்போது நீங்கள் பாதியோடு அனுசரித்து கொடுப்பீங்களா ஆ ஆ ரேட் வந்து இப்போ சீரகம் கடுகு இப்போ எல்லாமே வந்து இருக்கா ஆ ஆ எல்லாமே இருக்குது நாங்கள் எப்படி நீங்கள் நாங்கள் வந்து மொத்தமாக வாங்கயில நீங்கள் அனுசரித்து கொடுப்பீங்களா ஒரு இதுவும் பண்ணணுமா மொத்தமாக வாங்கயில நாங்கள் ஆ ஆ ஆ நாங்கள் வந்து இப்போ நீங்கள் வந்து ஆ நீங்கள் வந்து அனுசரித்து கொடுத்தா தான் நாங்கள் வந்து கடை வைக்க முடியும் கடை வச்சு வியாவாரோம் பார்க்க முடியும் ஏதாச்சும் எங்களுக்கு வந்து எதாவது கிடைக்கும் பார்த்து முடிஞ்சளவுக்கு எந்தளவு முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ட்ரை பண்ணி எதுவும் நீ கொறச்சு கொடுப்பீங்களா அந்தளவுக்கு பார்த்து கொடுங்க நீங்கள் ஆ அனுசரித்து கொடுத்தீங்கன்ன நீங்கள் அனுசரித்து கொடுத்தாத்தான நாங்கள் வந்து கொஞ்சம் இதுவும் நம்மளுக்கு எங்களுக்கு கொஞ்சம் லாபம் கிடைக்கும் ஆ அனுசரித்து நீீங்கள் அப்படித்தான் லாபம் கிடைக்கும் நாங்கள் ஏதாச்சு வியாவாரம் எதாவது பார்க்கு இப்போத்தான் நாங்கள் புதுசாக வேறு கடை ஓப்பன் பண்ணுறோம் இப்போத்தான் ஆ நம்பி வரோம் நாங்கள் உங்களை நம்புறோம் ஆ நன்றிங்க

ஆ ஓகே